இங்கே இங்கே இந்தியாலிருக்கிற எல்லோருக்குமே வந்து டீ வந்து தேநீர் வந்து எல்லோருக்குமே பிடிக்கும் நான் எப்படி எங்கள் வீட்டில் டீ செய்ய டீ வப் செய்வேன் அப்படின்னால் ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்துக்கிடுவேன் எடுத்து அந்த இதில் வந்து இப்போ ஒரு அரை லிட்ரு பால் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு க்ளாஸ் தண்ணி ஊற்றுவேன் இல்லைன்னால் ஒன்டரை க்ளாஸ் தண்ணி ஊற்றுவேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா சூடு பண்ணிடுவேன் சூடாயிக்கிட்டுருக்கையிலே இங்கிட்டு வந்து மிளகு மிளகு ஒரு ஒரு எட்டு மிளகு எடுத்துக்கிடுவேன் ஒரு எட்டு மிளகு எடுத்துக்கிட்டு அப்புறோம் ஒரு கொஞ்சூண்டு பட்டை ஒரு கிராம்பு இது மூணையும் வச்சு நல்லா நச்சுருவேன் அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன் அதையும் நல்லா நச்சுட்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டு நச்சுருவேன் நல்லா நச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சூண்டு போடுவேன் அதை அம்புட்டையும் போட்டுவிட்டு கொஞ்சம் அந்த டிக்காஷன் ஃபுல்லாக தண்ணி தண்ணியில் உள்ள சத்து மிளகு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குற வரை சிம்மில் போடுவேன் சிம்மில் போட்டுவிட்டு அதுக்கப்புறோம் என்ன பண்ணுவேன்னால் டீ தூள் வந்து போடுவேன் அரை லிட்ரு பாலுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு மூணு நாலு கரண்டி போடுவேன் சின்ன டேபுள்ஸ்பூனில் போடுவேன் நான் மூணு நாலு கரண்டி டீ தூள் போடுவேன் டீ தூள் போட்டுவிட்டா அதுவும் நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வரையில் பாலை ஊற்றுவேன் பாலை ஊற்றிட்டு சிம்லையே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருப்பேன் கிண்டுனதுக்கு அப்புறமா அது மேலே வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் சும்மா ஒரு பேருக்காக நான் ஒரு நாட்டு சக்கரை போடுவேன் அதுக்கப்புறம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி டீ போட்டால்தான் சீனி போட்டால்தான் நல்லா டேஸ்ட்டாயிருக்கும் நாட்டு சக்கரை போட்டால் இன்னும் கலர் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அதனால் வந்து நாட்டுச்சர்க்கரை போடுவேன் டீ தூள் வந்து நாங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெவிஸ்டாலிருக்கும் அந்த டீ தூள் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அந்த லெவிஸ்டா கம்பெனியில் வந்து டீ தூளும் இருக்கும் காஃபி தூளும் இருக்கும் அந்த டீ தூள் ஃபில்டர் காஃபி அந்தமாதிரிலாம் நிறைய இருக்கும் நாங்கள் வந்து அதில் டீ தூள் வாங்கிக்கிடுவோம் லெவிஸ்டா கம்பெனியில் அந்த டீ தூளை போடுவோம் அந்த டீ தூளை போட்டு நல்லா சாயம் இறங்கினதுக்கப்புறம்தான் பாலை ஊற்றி பால் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே போட்டு லைட்டாக அப்படியே கொதிச்சுக்கிட்டு வரும் கொதிச்சுக்கிட்டு வரையில ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்போ திருப்பி கொஞ்சம் கழிச்சு நம்ம திறந்தோம் அப்படின்னா மேலே இப்படி ஆடை ஃபுல்லாக அப்படி தெரைஞ்சு வரும் அது தெரைஞ்ச வரையில் நம்ம ஆஃப் பண்ணிணோம் அப்படின்னா நல்ல சூப்பரான டீ வந்து ரெடி ஆயிடும் நல்லா தண் தண்ணி ஊற்றாத மாதிரி கொழகொழன்னு நல்லா சூப்பரா டேஸ்ட்டாயிருக்கும் அந்த டீ இப்படிதான் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் டீ வந்து செய்வோம்